செடி செடின்னா பூச்செடின்னா ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு ஒரு அழகா இருக்கும் அதுவும் செம்பருத்தி செடி எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி அடுத்தது ஜாதி மல்லி முல்லைச்செடி கனகாம்ரம் எல்லாமே இருக்கு அதுவும் கனகாம்ரம் இந்த டெல்லி கனகாம்ரம் என்னென்னா நிறையா பூக்கும் எப்போ பார்த்தாலும் அதை பறிச்சு கட்டி பிள்ளைங்க தலையில் வச்சுவிட்டா அது ஒரு பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ப செடியில் பூத்ததை நம்ப இதை பறிச்சு நம்பளே கட்டுனா அது ஒரு சந்தோசம் அதுவும் அதை பிள்ளைங்களுக்கு வச்சு பார்த்தா அது விட அது ஒரு பெரிய சந்தோசம் இந்த ஜாதி மல்லினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜாதி மல்லிச்செடி என்னான்னா அது சீசனுக்கு தகுந்த மாதிரி பூக்கும் அதை பறிச்சு அந்த வாசனையே பார்த்தா அப்படியே அப்படியே அந்த வா மோந்தாவே அப்படி ஒரு சொகமாக இருக்கும் அந்த வாசனை முல்லைச் செடி முல்லைச் செடி அதுவும் சீசனுக்கு தான் இருந்தாலும் அதுவும் செம்ம வாசம் அடிக்கும் அந்த செம்பருத்தி செடியை வந்து குச்சா கொண்டு வந்து வச்சாவே பொழச்சிக்கும் அது போ செம்பரு குச்சா வச்சு அது துளுத்து அது தலை வ பிடிச்சு திரும்ப முக்கு வச்சு பூத்தவொன்னே அந்த பூவை பார்க்க அது ஒரு சந்தோசம் அந்த செடியில் வச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் செம்பருத்தி செடி எனக்கு பூச்செடிகள்ன்னா ரொம்ப ஆசை எங்கே பார்த்தாலும் பூச்செடியாக வைக்கணும் அப்படின்னு அதை அதில் ரொம்ப பிடிச்ச பூ என்னென்னா ஜாதி மல்லி ஜாதி மல்லின்னா அந்த வாசமே ரொம்ப பிடிக்கும் காய் காய்கறி செடி வீட்டில் வெச்சோம்ன்னு வச்சுங்களேன் கத்த கத் கத்திரிக்காய் செடி வைக்குறோம் அது அழகா கடையில் போய் காசு போட்டு வாங்கறதுக்கு நம்ப செடியில காயை ப பறிச்சு வச்சோம்னா அது ஒரு சந்தோசம் செலவும் கம்மி அடுத்தது செலவில்ல நம்ப காய் செடிலயிருந்து பூத்த காய்னா அது ஒரு சந்தோசம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொய்யாச் செடி கொய்யாச் செடி வீட்டில் வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த ப நிறைய பலம் பழுதோன்னே பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நம்ப நம்ப தோட்டத்தில் காய்ச்சி கா பழம் அப்படின்னா அது ஒரு சந்தோஸமாக தானே இருக்கும் அது எலுமிச்சம் பழம் வச்சோன்னு வச்சுங்களேன் எலுமிச்சம் பழம் தோட்டம் இருக்கு எலுமிச்சம் பழத்த உருவாக செடி உருவாக்கனோம்னா ஊறுகாய் போட்டுக்கலாம் அடுத்தது சாப்பாடு கெளரி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஜூஸ் போட்டுக்கலாம் எல்லாமே நம்ப செ தோட்டத்தில் உருவாக்கி நம்பளே யூஸ் பண்றப்போ அது நமக்கு ரொம்ப சந்தோஸத்தை கொடுக்கும் காசு செலவும் இல்லை நம்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அது ஒரு சந்தோசம் தானே அடுத்தது கருவப்பில்லை கருவப்பில்லை கன்று வச்சோம்னா கருவப்பில்லை வந்து சமையலுக்கு எல்லாம் விஷயத்துக்கும் நம்ப யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அது அது வாச வாசம்ன்ற அளவுக்கு நம்ப ஹெல்த்துக்கும் உடம்புக்கும் நல்லாதாக இருக்கு எல்லாமே நம்ப நம்பளே யூஸ் பண்றப்போ செடியை வளர்த்து அதை உருவாக்கி நம்ப சாப்புடுறதுக்கு நம்பளே யூஸ் பண்றப்போ அது ஒரு மன திருப்தியை கொடுக்குது அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுங்கிறப்போ சந்தோசம் தானே அடுத்தது தக்காளி செடி வச்சோம்ன்னா வச்சிக்கங்களேன் அந்த தக்காளி செடி நம்பளே செடியை வச்சு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் அது தக்காளி ஊறுகாய் போடலாம் திரும்ப தக்காளி சாதம் செய்யலாம் சாப்பாட்டுக்கு தக்காளி தொக்கு செய்யலாம் அது அதுவும் தக்காளி தொக்குன்னா ஏன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்பளே தக்காளி செடியை வச்சு அதை பறி காய் காய்ச்சவொன்னே அதை பறிச்சு சாப்பிட்டா அது ரொ ரொம்ப சந்தோஸத்தை கொடுக்குது நம்ப வீட்டில் செடிகளை பார்த்தா பச்சை பசேர்ன்னு பார்க்கவும் சந்தோஸமாக இருக்கு அடுத்தது நம்ப குடும்பத்துக்கும் யூஸ் ஆகுது தோட்டத்தை பார்த்தா அது ஒரு சந்தோசம் கனகாம்ரம் டெல்லி கனகாம்ரம் ஒரு இதுன்னா அடுத்தது நாட்டு கனகாம்ரம் நாட்டு கனகாம்ரம் வந்து ஸ் வச்சோமுன்னு வச்சீங்களேன் எப்போ பார்த்தாலும் பூத்துக்கிட்டே இருக்கும் அதை பறிச்சு நம்ப வச்சுக்கலாம் பறிச்சு தலையில் வச்சுக்கலாம் அடுத்தது முல்லைச்செடி முல்லைச்செடி வைக்கிறதுல வந்து சாமி ஃபோட்டோக்கு வைக்கலாம் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சா சாமி கும்புறப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறோம் செம்பருத்தி சாமிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் செடிக்கு செடியும் வந்துருது பார்க்கவும் அழகா இருக்கு